இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஏழு இருபத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி மூணு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து ஆறு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து எட்டு